இப்போ திருச்சி மாவட்டத்தை எடுத்துட்டிங்கனா தலைச்சிறந்த கோயில் ஸ்ரீரங்கம் இருக்கு ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் சமயபுரம் இப்படி இந்த தெய்வத்தலங்களுக்குலாம் வந்து எங்கெங்கியோ பல்வேறு நாட்டு பல்வேறு மாவட்டங்கள்லேந்து மக்கள் நிறைய பேர் அன்றாடம் வந்து செல்றாங்க இதுல்லாம் ஒரு திருச்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடியது தான் அதே மாதிரி உச்சிப்பிள்ளையார் கோவில்லிருக்கு உச்சிப்பிள்ளையார் கோயில்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசுல ஏறி போய் பார்த்துட்டு வந்ததோடைய அந்த நிகழ்வுலே இன்னமும் காலம் ஓடிகிட்ருக்கு இதைவுட்டா அப்புறம் திருச்சியில அதே மாதிரி முதல்லாம் வந்து மாரிசு ராக்கு மாரிசுன்னு ஏலு தேட்டரு ஒரே இடத்துல இருந்துது அதுல்லாம் நல்ல ஒரு ஃபேமஸுங்க இன்னைக்கு அந்த ஏலு தேட்ருங்கறது ரெண்டு தேட்ரு மூணு தேட்ருதான் ஓடுது அதல்லாம் வந்து அங்கதான் போய் நாங்கள் படம் பார்ப்போம் ஒரு பொழுதுப்போக்காக இருக்கும் அதே மாதிரி திருச்சியில வந்து நமக்கு கல்லண முக்கம்பு நல்ல மக்கள் லீவ் நாள்ல சென்று வரது போறது அதே மாதிரி ஆடிப்பெருக்குனா காவேரி ஆறு அதே மாதிரி முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதி கொடுக்கறது ஸ்ரீரங்கம் ஆத்துல அம்மாவாசை அந்த படித்தொற இது எல்லாமே வந்து மக்களோடைய ஒரு அத்தியாவசிய இது மாதிரி நல்லா பொழுதுபோக்கு போகிற நல்ல இடமா திருச்சி வந்து இன்னைக்கு ஃபேமஸ் ஆய்டுச்சு